பொழுதுபோக்கு நேரத்தில் நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னால் டிவி பார்ப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போராக இருந்துச்சுன்னா மொபைல் நோண்டுவேன் இல்லைனா வந்து புத்தகம் படிப்பேன் தமிழில் நான் நிறைய புத்தகங்கள் காலேஜி நேரத்தில் வந்து நான் வாசிச்சுருக்கேன் எனக்கு வந்து வைரமுத்துவோட நாவல்கள் அதுக்கப்புறமா வந்து சேத்தன் பகத் அவருடைய நாவல்களெலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பொழுதுபோக்குக்காக நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் கால்பந்து விளையாடுவேன் எப்பயாச்சும் கைப்பந்தும் விளையாடுவேன் மற்றபடி மோஸ்ட்டாக நான் எதில் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன்னால் புத்தகம் படிக்கிறது அதுக்கப்புறமா வந்து டிவி பார்க்கறது ஏதாவது நல்ல படங்கள் வந்துச்சின்னா விழா நாட்களில் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி நேர நாட்கள் ஆயுத பூஜை அந்த நேரத்தில் வந்து பெரிய நடிகர்களோட படம் வரும் அப்போ போய் நான் தேட்டரில் படம் பார்ப்பேன்